பெட்ரோல் விலை ஏற்னது வந்து ரொம்போ ஓவராக இருக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வண்டி வாங்கும்போது வந்து வெறும் நாற்பத்து நாற்பதுருவா நாற்பத்தி ரெண்டுருவா இருந்தது இன்னிக்கு ஒரு லிட்ரு பெட்ரோல் ஓட விலையை பார்த்தாக்க வண்டி ஏன்டா வாங்கனோன்ற நிலைமையில் ஆயிடுச்சு பெட்ரோல் ஒரே அடியாக இவ்வளோ ஏறி இருக்குது பெட்ரோல் வில ஏற ஏற ஏற பைக்கு பேசமா சைக்கிளில் போயில்லாம் நடந்து போயில்லான் தோணுது அந்த அளவுக்கு பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் கம்மியானா தான் ஆனால் வண்டியும் பெருத்துச்சு நிறையா வண்டிங்க இருக்கு இருந்தாலும் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருந்தா நல்லாயிருக்கும் நாங்கள் எங்கே போனாலும் வண்டியில போகிறதால பெட்ரோல் அதிகமாக செலவாவிறதால பட்ஜெடில் இடிக்குது அதனால பே பெட்ரோலு அதாவது சொல்லப் போனாக்க பெட்ரோல் விலை கம்மியாகவும் கம்மியாவுன் சொல்றாங்களோ ஆனால் ஏறுதை கம்மியாவ்லை நாளுக்கு நாள் ரெ ஒரு ரூவா ரெண்டுரூவா ஏறிக்கிட்டே தான் இருக்குது பெட்ரோல் விலை இறங்குன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி எங்கனாச்சும் சுற்றுப் பயணம் போலான்போது பெட்ரோல் இவ்வளோ வரையும் இருக்கு நம்ப இப்போ கம்மிப் பண் அதாவது பத்து கிலோ மீட்ரு போகிற இடத்துல ஒரு அஞ்சு கிலோ மீட்ரு போயிட்டு வந்துர்லாம் பெட்ரோல் ரேட்டு அதிகமாக இருக்கு அப்படின் பார்க்குது அதே மாதிரி வே பெ வண்டி வந்து